ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாங்க சார் சிக்கன் மட்டன் தான் சார் இப்போது அவைலபிளில் இருக்குது மட்டன் ஃபோர் ஹண்ட்ரெடுங்க கிலோ நானூறுபா

டெலிவரியும் இருக்குது இப்போ டெலிவரி சார்ஜ் ஆனால் இருக்குது சார் டெலிவரி சார்ஜ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ம் ஆமாம் சார் ஆ நீங்கள் இப்போது எப்போது வேணும்ன்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நாங்கள் ஆர்டர் வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறோம் ஆ ஓகே சார் நீங்கள் இப்போது நேரில் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்போது வாங்க இப்போது அவைலபிளில் தான் இருக்குது